ஹலோ அக்கா கௌசல்யாங்களா அக்கா நான் ஐடி கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்க்கா ம் ஏன் ஃப்ரெண்டு சொல்லிருந்தாங்க நீங்கள் நல்லா சமைக்கிறிங்கன்னு ஆமாங்கக்கா அக்கா அடுத்த வார வெள்ளிக்கிழம எங்கள் ஆபீஸில் ஒரு பார்ட்டி வருதுங்கக்கா ஆ அதற்கு சமைக்கணுங்கக்கா அக்கா ஒரு அறுபது பேருக்கு சமைக்கணுங்கக்கா அக்கா ரெண்டுமே மிக்ஸ் ஆகி பண்ணணுங்கக்கா ஆமாங்கக்கா ஆமாங்கக்கா அப்புறம் கூடவே ஒரு அஞ்சு ஆறு ஸ்வீட்டு வேணுங்கக்கா அக்கா மசூர்பா இந்த மாதிரி எதாச்சும் ரசகுல்லா குலோப்ஜாமூன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஆ சரிங்கக்கா எவ்வளோ ஆகும்க்கா நீங்கள் எதிர்பார்க்குறிங்க ஆ சரிங்க அக்கா ம் இப்போ மொத்தமாக ஏழாயிரத்து ஐநூரு ரூபா கேட்குறிங்களா சரிங்க்கா இப்போ மொத்தமாக எவ்வளோக்கா சொல்லுறிங்க பத்தாயிரங்களா என எனக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியுதுங்ளே ஸோ ஒரு ஒன்பதாயிரம் போட்டுக்காங்களா சரிங்கக்கா எ நானும் முடிவு பண்ண முடியாதுங்கக்கா அவங்க இவ்ளோ தான் எனக்கு ரேட் சொன்னாங்க ஆமாங்கக்கா அதான் உங்களை கேட்குறேன்க்கா அக்கா நான் வெஜ்ஜில் பிரியாணி இந்த கிரேவி அது இதுன்னு ஒரு பத்து ஐட்டம் வந்துரும்க்கா ஆ அப்புறம் வெஜிட்டேரியன் எல்லாம் என்ன மஸ்ரூம் பிரியாணியை ஒன்று போட்டுருங்க அப்புறம் தயிர் சாதம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு ஐட்டம் போடுறுங்கக்கா ஆமாங்கக்கா ஒரு ஆறு மணிக்கு ரெடியாக இருக்கணுங்கக்கா நீங்கள் மதியம் வந்துடுறீங்களா ஆ வாங்கி கொடுத்துறேங்க்கா ஆ சரிங்கக்கா